ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் ஆ பார்க்கலாம் சார் நிறையாவே இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி ரேமு அந்த மாதிரி சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே சார் அப்படினு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வெரைட்டியில் எங்கள் ஷாப்பில் இருக்குது நீங்கள் வந்து பேசிக்காக ரெட்மி எடுத்துக்கலாம் ரெட்மி டென் ஏ ரெட்மி லெவன் அந்த மாதிரி பேசிக்கெல்லாம் எங்கக்கிட்டே இருக்குது நீங்கள் கடைக்கு வந்திங்கன்னா ஓகேவா இருக்கும் இல்லை ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணித்தர்றோம் சார் உங்களுக்கு என்ன சார் எப்படி சார் ஓகே சார் ஆ ரெட்மி இல்லாமல் நிறையா பிராண்டும் இருக்குது சார் இப்போ ரீசெண்டாக ஓப்போ எக்ஸ் லெவன் ப்ரோலாம் நிறையா இருக்குது சார் நீங்கள் இப்போது ரீசெண்டாக வந்த எல்லா ஃப்ராடக்ட்டும் எங்கள் கிட்டே இருக்குது சார் உங்களுக்கு எது வேணுமோ நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தர்றோம் சார் ஆ ஓகே சார் ஓகே ஓகே சார் நீங்கள் கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படினு நீங்கள் ஃபோன் எடுக்குறீங்க அப்படினா நீங்கள் ரீசெண்டாக ஐஃபோன் போய்க்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டு வந்து டென் தவுசண்ட் அப்டிங்கிறதுனால இப்போ ரீசெண்டாக ரியல்மி நார்ஜோ அப்படினு ஒரு ஃபோனு வந்திருக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படினா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்கள் சொல்கிற ரேம் பேஸுக்கு கேமரா அப்புறம் மெமரி டேட்டாவும் நல்லா ஃபைவ் ஜி வந்துடும் சார் நீங்கள் வேணுனா செலெக்ட் பண்ணி பாருங்கள் ஆ எஸ் சார் ஃபை ஜி அவைலபுள் நீங்கள் உங்கள் சிம்மை வந்து நீங்கள் ஏர்டெல் ஜியோவாக இருந்திங்கனா நீங்கள் ஃபை ஜி வந்து அப்ளிகேபில் சார் ஆ ஓகே சார் வேறு ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும்னு விரும்புறிங்களா ஓகே சார் ஆ ஓகே